ஹலோ கார் புக் பண்ணிணோமே அவங்க பேசுகிறேங்க திரு எவ்வளோ நேரமாக நாங்கள் வீட்டில் வெயிட் பண்ணிக்கின்னு இருக்கிறது நீங்கள் அனுப்பிச்சிட்றேன் அனுப்புகிறேன் சொல்லிட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது எவ்வளோ நேரம்தான் நாங்கள் பார்க்கறது வரும் வருன்னு டைம் ஆகுது ஒரு அர்ஜெண்ட்டுக்கு தானே ஃபோன் பண்ணிணோம் கார் வர சொல்லி ஏங்க நீங்கள் இதுமாரி லேட் பண்ணுறீங்க ம அப்புறம் எப்படி நாங்கள் உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணுறது இதுமாதிரி லேட் பண்ணலாமா கொஞ்சம் ஒரு அர்ஜெண்ட்டுக்காக புக் பண்ணிணதுக்கு கொஞ்சம் சீக்கிரன்னா எந்த வேலை இருந்தாலும் வெயிட் பண்ணாத கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க